நான் நீச்சல் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு வந்து சிறிது சிறிது தான் மக்க ஓடுறதுக்கு வரவங்களோடதான் நானும் சேர்ந்து கற்றுட்டேன் நான் நீச்சல் கற்ற பிறவு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பல பையங்களுக்கு நீச்சல் கற்று கொடுத்துருக்கிறேன் கற்றுக்கொடுத்து கொண்டு நீ குதி போன்னா பயந்துக்குவான் இல்லை போன்னு சொன்னாலும் போவான் போனால் முழுவுவான் அப்படி முடிக்க முடிலனாலும் நான் போய் மறுடியும் இறங்கி அவனை மேலே இழுத்துகிட்டு வந்து போட்டுருவேன் அப்படியெல்லாம் பயம் இல்லாமல் அட்ரா அப்படின்னு நான் மறுடியும் ரெண்டு நாளைக்கு நடு கிணத்துக்கு விடாம ஒரக்கால்லயே வச்சி அவனை இது பண்ணிருக்குறேன் நான் ஒன்னு அப்படி இல்லை நான் நல்லா தனிச்சிக்குவேன்